சமீப காலமாக தமிழ்நாட்டுல கொங்கு பிரதேசத்தில் வள்ளிகும்மி என்ற ஒரு ஆட்டத்தை ஏறத்தாழ ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் அளவுக்கு மக்கள் அந்த கு பா இதாக இசை நடனத்தை பாட்டு பாடிகிட்டே கலந்து வரும் நிகழ்ச்சி வந்து பிரபலமாயிகிட்டு வருது அது ஒரு நடனவிழா அப்புறம் அந்த தியாகராஜா ஆராதனைங்குறது ஒவ்வொரு வருடமும் தியாகராஜபாகவதருடைய தியாகராஜபாகவதரோட தியாகராஜ கீர்த்தனை பாடிய அவரை வந்து மரி மா மரியாதை செய்யும்பொருட்டு இந்த திருவையாறில் அதை நடத்துறாங்க அது முக்கிய இசை அதுவும் முக்கியமாக கர்நாடக சங்கீதம் பாடக்கூடிய அத்தனை பேரும் அங்கே போயிவிட்டு ஆயிரக்கணக்கில் எல்லாம் கூடி அந்த கீர்த்தனைகளை பாடுவாங்க அது ஒன்று அப்புறம் முருகன் கோவில் பழனி ஆண்டவர் இந்தமாதிரி அறுபடை வீடு கோயிலில் அந்த பங்குனி உத்திரம் இந்த வா பா வாரத்தில் காவடியாட்டம் விசேஷம் வந்து ரொம்ப பிரபலயிமானது அனைத்து முருகன் கோவில்லையும் அதனால பெரிய அளவில் அத வந்து இது பண்ணுவாங்க அப்புறம் எல்லாம் ஊ வெ என்ன கிராமப்புறம் நகர்புறங்களில் பண்டிகை காலங்களில் கோவில் பண்டிகை காலங்களில் இது இந்த மாறுவேஷ போட்டி போட்டு இது இவங்க பொய்க்கால் குதிரையாட்டம் அப்புறம் குறவன் குறத்தியாட்டம் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக இருக்கும் நாட்டுப்புற அப்புறம் நாட்டுப்புற கலைகள் மா அந்த சேர்ந்த வகை இது அப்புறம் மேற்கொண்டு அது இல்லாமல் மார்கழி மாதம் வந்து இசைவிழா என்ற பெயரில் கண்டிப்பாக வந்து இசை நிகழ்ச்சி கர்நாடக இசை எல்லாமே வந்து கர்நாடகா இசை மட்டும் இல்லாமல் மா இது மற்ற அப்புறம் அளவு பெரிய அளவில் இசைவாத்தியங்கள் பே தே பண்ணுறது இதுமாதிரி பெரிய பெரிய விற்றுவான்கள வச்சு நிகழ்ச்சி நடத்துவாங்க எல்லாம் நல்ல கூ கூட்டம் வந்து இது மக்கள் வந்து ரசிப்பாங்க அது ஒன்று இருக்கு அடுத்தது இந்த தப்பு கிராமப்புற நாட்டுப்புற கலைகள்ன்னு சொல்லிவிட்டு இந்த தப்பு ஆட்டம் அப்புறம் வந்து அது எல்லா விசேஷத்துலையுமே அது கண்டிப்பாக இருக்கும் இதுமாரி நிறைய இருக்கு பாரம்பரியமான வகையும் இருக்கு நவீன வகைன்னு சொல்லிப்பார்த்தாக்கா இந்த பேண்டு வாத்தியங்கள் அந்தமாதிரியெல்லாம் அது நிகழ்ச்சில இது பண்ணுறாங்க இப்போ சமீபகாலமாக கேரளாவினுடைய செண்டை மேளம் என்ற ஒரு வகையை வந்து இப்போ எல்லா திருமண நிகழ்ச்சி விசேஷங்கள் கடைத்திறப்பு மற்றபடி எதா இப்போ விழாக்கள் காலத்தில் அதில் முக்கியமாக வந்து இப்போ பங்கெடுக்குறது அது